வணக்கம் ஃபோட்டோ ஸ்டூடியோ தானே சார் நெக்ஸ்ட் வீக்கு ஃப்ரைடே வந்து ஒரு மேரேஜ் ஃபங்ஷனுக்கு வந்து ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும் அவைலபில் இல்லைங்களா அ ஒரு ட்ரோன் ஒன்று இருக்குமா சார் ட்ரோன் அடுத்தது கேன்டிட் பிக்கு தனியாக ஆள் போட்டுக்கோங்க ஆல்பம் கரிஷ்மா ஆல்பம் பண்ணித்தர முடியுமா சார் அடுத்தது ரெண்டு பென்ட்ரைவில் வந்து எல்லா ஃபோட்டோவும் எனக்கு வேணும் அடுத்து மெயில்க்கு மெயிலு ரெண்டு கேசட் மட்டும் வீடியோ வேணும் சார் பேக்கேஜ் எவ்வளோ சார் வரும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் நைட்டு வேறு எங்களுக்கு ரிசப்ஷன் வேறு இருக்கு சார் அதுக்கும் எடுக்கணும் ஆ அது இண்டு சார் உண்டு இல்லை ஈவினிங் வந்து எங்களுக்கு ரிசப்ஷன் இருக்கு அதுக்கும் எடுக்கணும் அதுக்கு வீடியோ ஃபோட்டோ மட்டும் போதும் ஃபைனல் பண்ணி ஆ சொல்லுங்கள் சார் ஃபைனல் பண்ணி எதா பண்ண முடியுமா

இது ஓகே சார் உங்களுக்கு டீட்டெயில் நான் வந்து இது ஷேர் பண்ணுறேன் வாட்ஸ்அப்பில் அட்வான்ஸ் எதா பே லொக்கேஷன் ஷேர் பண் வாட்ஸ்அப்பில் லொக்கே ஷேர் பண்ணுறேன் சார் ஆ எதா அட்வான்ஸ் எதா பேப் பண்ணுமா சார் இது ஜிபே நம்பரா இதானே சார் ஜிபே நம்பர் வேறு எதுவும் வச்சிருக்கீங்ளா

நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் கண்டிப்பாக ஓகே தேங்க் யூ